ஒன்று பத்து ரெண்டாயிரத்து ஒன்று மூணு நாலு ரெண்டாயிரத்து ரெண்டு ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஒம்பது பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுத்து ரெண்டு பதிமூணு பதினொன்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி மூணு